எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்தில் இருக்கிற இடம் எப்படின்னா நிறையா இடம் இல்ல ரெண்டு மூணு இடம் தான் இருக்கு கல்வராயன் மலை ஒன்று இருக்கு அங்கே அந்த மலை ரெண்டு மூணு மலை ஏற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு மேலே சிவன் கோவில் இருக்கு சின்ன திருப்பதினுட்டு அங்கே ஒன்று இருக்கு அப்புறம் வந்து இந்தாண்ட பக்கத்தில் வந்து வாழப்பாடி முருகன் கோவில் இருக்கு வாழப்பாடி முருகன் கோவிலு அதுக்கு அதுக்கு பசங்கள் பைக்கில் போகணுன்னா அதுக்கு பெட்ரோல் போடணும் அப்புறம் அது லன்ச்சுக்கு செலவாகும் அப்புறம் போய்ட்டு வர்றதுக்கு அவ்வளோதான் வேற ஏதாவது வாங்கணும்னா அவ்வளோ செலவாகும் இதே சும்மா போய்ட்டு வர்றதுன்னா கம்மி செலவு தான் ஆகும் இதே பெட்ரோல் போட்டு பெட்ரோலுக்கு இங்கேயிருந்து நூத்தம் முன்னூறு இருநூறுவாய்க்கு போடணும் போய்ட்டு வர்றதுக்கு அப்புறம் அங்கே சாப்புடணுன்னா அதுக்கு லன்ச்சுக்கு எல்லாத்துக்கும் பசங்கள் ஒரு நாலஞ்சு பேராக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவாகும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை ஃபேமிலியாக காரில் போகணுன்னா அதுக்கு தனியாக செலவாகும் ஃபேமிலியாக போனீங்கன்னா அதுக்கு கார் எடுக்கிற மாதிரி இருக்கும் கார் எடுத்தீங்கன்னா அதுக்கு டிரைவருக்கு டீசல் போடணும் டீசல் போட்டு இங்கேயிருந்து போய்ட்டு அவனுக்கு டிரைவிங் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குணும் டீசல் போடணும் அப்புறம் ஃபேமிலியாக அங்கே போனால் அப்புறம் சாப்பிடுவாங்க அங்கே அந்த முருகன் கோயிலில் அங்கேயே சாப்பாடு இருக்கும் அப்புறம் அங்கேயும் தருவாங்க இல்லை அது பிடிக்கலைன்னா வெளி கடையிலேயும் சாப்பிட்லாம் கடையில சாப்பிட்டா அது ஒவ்வொரு ஆளுக்கு ரேட்டு வரும் இப்போது நாலஞ்சு பேர் போகிறாங்கன்னா ஃபேமிலியோடு அப்பா அம்மா தம்பி அக்கா அவங்கள்லாம் போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவாகும் அவங்க சாப்புடுறத பொறுத்து செலவாகும் அவ்வளோதான் செலவு ஆகுறது அப்புறம் கோவிலுக்கு போனால் அவ்வளோதான் செலவாகும் இதே நீங்கள் இங்கே மலை கல்வராயன் மலைன்னு ஒன்று இருக்கு அப்புறம் வெள்ளி மலை ஒன்று இருக்கு இது ரெண்டுந்தான் இருக்கு இது ரெண்டுந்தான் இருக்கு இங்கே வெள்ளி மலைக்கு போனீங்கன்னா வெள்ளி மலைக்கு போனால் அதுவும் பசங்களோட ரிவர் இருக்கு ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கும் இது ரெண்டுந்தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது ஹில்ஸ்ல கல்வராயன் மலை வெள்ளி மலை இது ரெண்டு மலை இருக்கு வேற எந்த மலையும் இங்கே இல்லை அப்புறம் இந்தாண்ட வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டேம் ஒன்று இருக்கு டேமில் அது ஒன்று தான் இருக்கு வேற எதுவும் எங்கள் சைடில் அதிகம் இல்லை இதே நீங்கள் கல்வராயன் மலைக்கு போகிற மாரின்னா பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும் போய்ட்டு அது மலை ஏறிவிட்டு சுத்திவிட்டு பசங்களோடு போகணுன்னா அதுக்கு பெட்ரோல் போட்டு அவ்வளோதான் செலவாகும் அப்புறம் ஏதோ போய்ட்டு அப்படியே வியூ பார்த்துட்டு வர்ற வேலை தான் வேற ஒன்றும் இருக்காது இங்கே டெம்பிள் எடுத்தீங்கன்னா பெரிய டெம்பிள்லாம் இல்லை வாழப்பாடி டெம்பிள் மட்டுந்தான் இருக்கு முருகன் கோவிலு வேற ஒன்றும் இல்லை